ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இ இப்போ வந்து எங்கள் சைடுன்னு பார்த்தா கொல்லி மலை நமக்கு ஏற்காடு அந்த மாதிரி இடன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொல்லி மலையின்னால் அந்த மே ஜூன் ஏப்ரல் அந்த மாதிரி டைமுன்னால் கொல்லி மலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கே வந்து இந்த பெண்டுங்கள் பெண்டுன்னால் அதுவும் பைக்கில் போகிறவிங்க போகிறவிங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிப் போவாங்க அதே மாதிரி முக்கியமாக எந்த இது நல்லாயிருக்குன்னா கொல்லி மலை அது மட்டும் இல்லாமல் மலைக்கோட்ட நாமக்கல் மலைக்கோட்ட மற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கூட இங்கே ரொம்ப ஃபேமஸ் சுற்றுலா வந்து பார்த்தா ஏற்காடு ஏற்காடு வந்து ஏ ஏற்காடு வந்து ஏப்ரல் மேன்னாவே கூட்டமாகவே தான் இருக்கும் அப்போ தான் அங்கே இருக்கற வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல நல்ல கஷ்டம் அது அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கே வந்து நல்லாயிருக்கும் நான் அதிகமாக இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா சென்னை மெரினாவே இந்தியாவில் வந்து பெஸ்ட்டு யார் வந்தாலும் அந்த சென்னை மெரினாவுக்கு கண்டிப்பாக வந்தே ஆவாங்க அங்கே இருக்கற ஃபுட்டுங்க அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே இருக்கற ஃபுட்டுங்கனால் அது மட்டும் இல்லாமல் ரொம்போ ந நல்ல ப்ளேஸுன்னு கேட்டீங்கன்னால் டெல்லி டெல்லியில் இருக்கிற தாஜ்மகால் தாஜ்மகால்னால் பிப்ரவரி மாதத்துல ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் தாஜ்மகால்னால் அதுதான் உங்களுக்கு தெரியுமே பிப்ரவரி ஃபோர்ட்டின்னாவே தாஜ்மகாலுக்கு கூட்டம் நிறையா இருக்கும் இந்தியாவில் ஃபஸ்ட்டுன்னு ஸ் கேட்டீங்கன்னால் தாஜ்மகால் அதுக்கு மற்ற இமயமலை அது அதுவும் நல்லாயிருக்கும் அது வந்து எல்லா டைமுமே நல்லாயிருக்கும் அதுங்கள் அங்கிருக்க க்ளைமேட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கன்னியாகுமரியில் இருக்கற திருவள்ளுவர் சிலை அது வந்து கல்லால் செய்யப்பட்டது அதுவும் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்லாயிருக்கும் அங்கக வந்து சிலையச் சுற்றி இருக்கற தண்ணிங்க அதுவும் கடலுக்கு நடுவில்த்தான் சிலை இருக்குது அங்கே வந்து வ்யூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும்